பொழுதுபோக்கு துறையில் மிஷின் லேர்னிங் சொல்யூஷன்ஸ்லாம் இப்போது எதிர்காலத்தில் நிறை ந நல்ல உதவியாக இருக்கும் ஏஐனு ஒன்று இப்போ வந்துருக்குது அது அதுதான் இப்போது இருக்க ஐடில்ருக்க ட்ரெண்டிங்கான ஒரு விஷயோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ஸுனு சொல்லுவாங்க அது என்னென்னா இப்போது பழைய காலத்து மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு உருவாக்குனவங்களோட ஃபீலை மட்டுந்தான் காட்டும் இப்போ இருக்கற ஏஐயில் பார்த்திங்கன்னா அந்த அந்த மிஷின் தானே இயங்கில் வந்து தானா சிந்திக்கிற திறனை கொடுக்கறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ஸுனு சொல்லுவாங்க அது வந்து இப்போது நிறையா மேம்பாட்ட அடைஞ்சிட்ருக்குது அதில் நிறையா டூல்ஸும் இருக்குது அந்த டூல்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது வந்து வேலைப்பாடுகள் வந்து சுருக்கம் பண்ணிக்கொடுக்குற அந்த நிறையா ஏஐ டூல்ஸ் ரொம்ப உதவிக்கரமாக இருக்குது ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறக்கு வந்து நிறையா ஓபன் சோர்ஸாகும் இருக்குது அதாவது ஃப்ரீ இலவசமாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் நிறையா இருக்குது ஒ இந்த ஆன்லைனில் நிறையா பார்க்கலாம் அப்பறம் எண்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு துறைகளில் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் ஏஐ கேம்ஸ் நிறையா இருக்குது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் வச்சி பயன்படுறக்கே விளையாட்டுகள் அப்பறம் துல்லியமாக பயன்படுற விளையாட்டுகள்லாம் நிறையா உருவாக்கிருக்காங்க ஏஐ மூலிமா